ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இங்கே வந்து அதிகமாக விளை விளைய வைக்கறக் கூடிய விவசாயிகள் அதிகமாக பார்த்தோம் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து நிறையா வரவுகள் வருது வணிக நடவடிக்கை எடுக்கிறத நம்ம பார்த்தோன்னா மஞ்சளும் கரும்பும் மட்டும்தான் அது அதுதான் பிரியாரிட்டி ஏன்னால் மஞ்சளுக்காக பேர் போன இடமே தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஈரோடு மட்டும்தான் அண்ட் கரும்பு கரும்பு வந்து சீசன் டயம்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்திலேயுமே இங்கே கரும்பு போடுவாங்க ஏற்றுமதியும் பண்ணுவாங்க இறக்குமதியும் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் மஞ்சள் எந்த அன்னிக்குமே மஞ்சளோட விலை வந்து கூடிப்போனதை நாங்கள் கே பார்த்ததே கிடையாது ஏன்னால் மஞ்சளுக்கான விளைநிலமே ஈரோடுதான்